சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய நடப்பு செய்தி அல்லது நிகழ்வு பற்றி சொல்லணுன்னா எண்ணற்ற விஷயங்கள்ருக்கு அதில் நம்முடைய அதிமுகவினுடைய பழைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு ஒரு முறை இந்த ஆறு அந்த ஆற்றினுடைய அந்த தண்ணியெல்லாம் ஆவியாக போகக்கூடாது அப்படின் சொல்லிவிட்டு அதை வந்து என்ன பண்ணாரு தெர்மாகோல் போட்டு மூடினாரு அந்த தெர்மாகோல் போட்டு மூடினதுக்கு அப்பறம் அதை வந்து தண்ணி ஆ ஆவி ஆகாது அப்படின் சொல்லி நினச்சாரு ஆனால் அது வந்து அவருடைய அமைச்சரினுடைய அந்த மாண்புக்கு ஒரு கேலிக்கூத்தாக மாருறது போல ஆகிடுச்சி ஆனால் இருந்தாலும் அதையும் அவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நிறைய செல்லூர் ராஜ் மாடல் அப்படின் சொல்லி நிறைய எல்லாம் இது பண்ணில்லாம் அதை கொண்டு வந்தாங்க அதனால வந்து அவருடைய அந்த செயல் வந்து மிகவும் ஒரு நகைப்புக்குரியதாக இருந்துச்சு அதுபோல் இன்னும் எண்ணற்ற நிகழ்வுகள் இவங்கள மாதிரி நான் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய காரணத்துனாலேயும் எங்கள் பசங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான செயல் ஈடுபடுவானுங்க அது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த தேர்வு எழுதக்கூடிய அந்த விடைத்தாட்களை நம்ம திருத்தினோம் அப்படின்னா நம்மோடைய கவலைகளெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு அதில் கதைகளெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான கதைகளிருக்கும் இதெல்லாம் எங்கிருந்து யோசிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய அந்த விடைத்தாள் திருத்தக்கூடிய மையத்துக்கெலாம் போகும்போது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விடைத்தாள்களெலாம் அங்கே வரும் அங்கே அந்த ஒவ்வொரு பகுதி மாணவர்களெலாம் எழுதக்கூடிய எழுதிய செய்திகளைலாம் படித்து பார்த்தோன்னா நமக்குள்ள நம்ம பசங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணந்தான் அங்கே இருக்கும் அந்தளவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தத் திரைப்பட நடிகர் வடிவேலு அவர்களுடைய மீம்ஸை பயன்படுத்தி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய அந்த வசனத்தை போட்டு ஒரு மீம்ஸு க்ரியேட் பண்ணி விட்டுர்றாங்க இது எல்லாமே மிகவும் ரசிக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தமிழக அரசு சார்பாக மாணவர்களுடைய இந்த குறைகளை எல்லாம் தீர்க்கணும் அப்படின் சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க அதுவும் அது சரியாக அதனுடைய நலத்திட்டங்களை யாரும் புரிஞ்சிக்காமல் அதுவும் சில நகைப்புக்குரியதாக மாறிடுது மாணவர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாலே அதில் அவங்க எண்ணற்ற தகவல்களை சொல்லுவானுங்க நம்மளை யோசிக்க வைப்பாங்க நம்மளை சிரிக்க வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கறதுக்கு நம்மோடைய அறிவை அவங்க பயன்படுத்திக்குவாங்க அதனால் இது எல்லாமே ஒரு நகைப்புக்குரியதாகவும் நம்மோடைய ஆற்றலை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்கக்கூடியதாகவுந்தான் இருக்கும் அதனால அந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே அது ஒவ்வொரு நாளும் எதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் வந்து நடைபெற்றுக்கொண்டே தான் இருக்கும் அதனால நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு சில அப்படின் சொல்லி இதில் வந்து சொல்ல முடியாது ஏகப்பட்ட விஷயங்களிருக்கு அது எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த இரண்டு நிமிடக்கால அளவு வந்து எப்பவுமே பற்றாது அதனால நம்ம இதோடு முடிச்சுக்கலாம்